எனக்கு தோட்டம் இருக்குதுங்க அதில் வந்து காய்கறிகள் அதில் செடி அதலாம் போட்டு போட்டிருக்கேங்க அப்புறம் ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குது அப்புறம் மாடு வந்து அதனுடைய சாணத்தை வந்து தோட்டத்தில் எருகா போடுறதுக்கு உபயோகம் ஆகுது பால் சொசைட்டி ஓ கொண்டு ஊற்றுறோம் க நம்மளுக்கு நம்ம வீட்டு யூஸ்ஸுக்கு எடுத்துக்கிறோங்க எடுத்துகிட்டு போக மீதியை கொண்டு கு கடையில் கொடுக்கறோம் கோ கொடுத்து அதை நாங்கள் கவனித்து பார்த்துக்கிறோம் போது ஆடு வந்து பக்கத்திலே காட்டில் மேய்ச்சிட்டு கொண்டாந்து வீட்டில் கட்டினா அப்புறம் அது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி ஈனுங்க அப்புறம் அந்த குட்டியை கு பெருசாக ஆகும் ஒரு ஒரு சிலது ஒரு குட்டி போடும் அப்புறம் ரெண்டு குட்டி போடும் மூணு குட்டி போடுங்க மூணு குட்டியும் போட்டிருக்கு நம்ம வீட்லெலாம் மூணு குட்டி போட்டிருக்குங்க போட்டதும் நாங்கள் அதை நல்லா பராமரித்துப் பார்த்துக்குருவோம் அதனால எங்களுக்கு நல்லா வருமானம் வருது அப்புறம் கோழி இருக்குதுங்க கோழி இருக்கும்போது நம்ம வீட்டில் முட்டைகள் எப்போதுமே இருக்கும் நாங்கள் அதிகமாக விற்கிறதில்ல நம்மளே சாப்பிட்டுக்கிறதுங்க அப்புறம் அதனுடைய கறியை சாப்பிட்டுக்கிருவோம் அது இப்போ எங்கள் வ மோ எங்கள் பொண்ணுங்கள் மகள் வீட்டுகளுக்கெல்லாம் கொண்டு கொடுப்போம் கொடுத்து அவங்களும் சமைச்சி சாப்பிடுவாங்க அதனால் எல்லாத்துக்குமே நல்லா யூஸாக இருக்குதுங்க அப்புறம் எங்கள் ஊரில் பார்க்க போனால் எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தோட்டம்தான் வெச்சுருக்காங்க தோட்டம் வெச்சு ஆடு மாடு கோழி தான் வளர்க்கறாங்க அதில் எனக்கு ரொம்ப பிரியமானது கோழி தாங்க கோழி வந்து நல்ல லாபமும் கிடைக்கிது அவ்வளோ எங்களுக்கு வேலை அவ்வளோவு இல்லைங்க வீட்டு பக்கத்திலே கோழி எல்லாம் மேஞ்சுக்கிரும் அதனால எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை மாடு ஆடும் இருக்குது மாடு இருக்குது இருந்தாலும் அதை விட எங்களுக்கு லாபம் அதிகமாக தர்றது கோழி தான் கோழிய வந்து நாட்டுக்கோழி வெச்சுருக்கேன் நாட்டுக்கோழி உள்ளதுனால் எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது அது பரவாயில்லனு நான் நினை நான் நினைக்கிறேங்க